தமிழ் மொழியில் உள்ள சில சுவாரசியமான சொற்கள் சொற்றோடர்கள் தமிழ் அப்படிங்கிற வார்த்தையே ஒரு சுவாரசியமான வார்த்தை ஏன்னா அதில் ழ வருது அந்த ழங்கிற வார்த்தை வேற எந்த மொழியிலயும் வராது இது நாக்கை நாம் பெரட்டி சொல்கிற மாதிரி இருக்கும் நாக்கை ஒரு முழு சுழற்சி தர்றப்ப தான் அந்த ழங்கிற வார்த்தையே வரும் இந்த தமிழுங்கிற வார்த்த அமிழ்துங்கிற வார்த்தையிலேருந்து வந்திருக்கு ஆக நம்ம தமிழ்னு சொல்கிறப்ப நம்ம ஆயுள் கூடும் அப்படின்னும் சில பேர் சொல்கிறாங்க தமிழ்ல பல வித்தியாசமான வார்த்தைகள் இருக்குது அதில் நம்ம பயன்படுத்துகிற வார்த்தையும் இருக்குது வழக்கொழிந்த வார்த்தையும் இருக்குது எப்படி சொல்லலாம்னால் அஞ்ஞனம்னு ஒரு வார்த்தை இருக்குது இந்த அஞ்ஞனங்கிற வார்த்தை என்னென்னா ஒரு பழைய பாட்டில் வரும் அஞ்ஞனம் கொண்டாள் மடம் கொண்டாள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்ஞனங்கிறது பெண்கள் கண் கண்ணில் போடுற கண் மை அதுதான் அஞ்ஞனம் அதே மாதிரி இன்னும் சில வார்த்தைகளும் இருக்குது இப்போ நம்ம செப்பல்ன்னு சொல்றோம் அதுக்கு பேர் காலணி ஏன்னா நம்ம கால்ல அணிய கூடியதனால அதுக்கு பேர் காலணினு சொல்லுவோம் அதேமாதிரி நகைன்னு சொல்றதை நம்ம என்ன சொல்லுவோம்னால் அப்ப அணிகலன்னு சொல்லுவோம் ஏன்னா அணி நம்ம அணிய கூடியது ஆக அது அணிகலன் அதே மாதிரி பாத்திரம்ங்கிறத நம்ம கலம்ன்னு சொல்லுவோம் அதேமாரி களம்ங்கிறத நம்ம கப்பல்ன்னும் சொல்லுவோம் தமிழ்ல பல வகையான வார்த்தைகள்லாம் இருக்குது நாவாய் அப்படிங்குறத படகுன்னு சொல்லுவோம் இதே மாதிரி விசும்பு ஒரு பழமையான திருக்குறள் இருக்குது என்னனா விசும்பின் துணிவேளின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பு அறிது அதாவது விசும்புங்குறது எதை அர்த்த படுத்துதுனா வானத்தை அர்த்தப்படுத்துது அதேமாதிரி புனல் புனலுங்குறது எத மீன் பண்ணுதுனா தண்ணியை மீன் பண்ணுது தண்ணி இல்லாமல் வாழவே முடியாது வேற என்ன சொல்லலாம்னு பார்க்குறப்ப இதில் வல்லினம் இருக்குது மெல்லினம் இருக்குது இடையினம் இருக்குது இந்த வல்லினம்ங்குறது மார்பில் உருவாகுது மெல்லினம்ங்குறது நம்மளுடைய மூக்கில் உருவாகுது அதாவது கசடதபற யரளவழல இந்தமாதிரி வார்த்தைகள்லாம் அதேமாதிரி இடையினம்ங்குறது அந்த மார்புக்கும் மூக்குக்கும் இடையில் உள்ள கழுத்தில் உருவாகுது தமிழ்ல பொருத்த வரைக்கும் சொற்கள் அப்படிங்குறதே சொல்ன்னு சொல்லுவோம் சொற்றோடர்ன்னு சொல்லுவோம் ஸோ பல வகையான பேர் யூஸ் பண்ணி நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் ஆக தமிழ்ல பல வகையான சொற்கள் இருக்குது இது தவிர்த்து பழமொழிகளும் இருக்குது பழமொழிகள்ன்னு பார்க்குறப்ப ஒரு அதாவது பசுமரத்தாணி போலன்னு சொல்லுவாங்க இதுக்கு என்ன அர்த்தம்ன்னா ஒரு பசுமையான மரத்தில் நம்ம ஒரு ஆணி அடிக்கிறப்ப அது நல்லா உள்ள இறங்கிடும் அதே மாதிரி ஒரு இளமையில் செழிப்பாக உள்ள மனுஷனோடைய மனதில நம்ம ஒரு விஷயத்தை ஆழ பதிச்சி சொல்லிட்டோம்னா அவன் கடைசி வரைக்கும் அதை விடவே மாட்டான் நியாபகம் வச்சிக்கிட்டே இருப்பான் அதேமாதிரி கல்வி கரையில கற்பவர் நால்சிலன்னு ஒரு வார்த்தை இருக்கும் வேற என்ன சொல்லலாம்னா தமிழ்ல சில பழமையான இலக்கியங்கள் இந்த மாதிரியும் சில இது இருக்குது எப்படி சொல்கிறதுனா இப்போ திருக்குறள்ல அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் இருக்குது இதில் அறத்து பாலை பொறுத்த வரைக்கும் ஒரு வார்த்தை வரும் ஒரு குறள் அழுக்காறு அவா வெகுளி இன்னார்ச்சொல் நான்கும் இழுக்கா இயன்ற தாரம்ன்னு சொல்லிட்டு இதில் அழுக்காரு அப்படிங்குறது பொறாமையை மீன் பண்ணுது அவா அவாங்கிறது ஆசையை மீன் பண்ணுது வெகுளிங்குறது கோவத்தை மீன் பண்ணுது இன்னாசொல்லுங்கிறது கேட்க முடியாத சில கொடுமையான வார்த்தைகளை மீன் பண்ணுது அப்போ ஒரு குறள்ளையே இந்த மாதிரி அர்த்தங்கள் இருக்கில்ல அப்போ தமிழ்ல எத்தனையோ இலக்கியங்களும் காப்பியங்கள் என்னென்னமோ இருக்குது இது எல்லாத்துக்கும் மொத்தமாக பார்த்தா நமக்கு எக்கச்சக்கமான தமிழ் வார்த்தைகளும் வித்தியாசமான சொற்களும் வார்த்தைகளும் கிடைச்சிகிட்டே இருக்கும்